எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் அப்டின்னுக்குள்ள பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வித்தியாசமாக செய்யணும் சமையல்னா சமையல் நார்மலாக செய்கிற சமையெல்லாம் நல்லா செய்யலாம் புதுசாக நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு இந்தமாதிரி செய்யணும்னு ரொம்ப யோசித்தேன் அப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக மக்ருனி செய்யணும்னு ஆசைப்பட்டேன் எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன் சரின்னு யூடியூபுக்கு போய்ட்டு யூடியூபில் ஒருத்தர் சொன்னார் மக்ருனி எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு செஞ்சேன் நல்லாதான் இருந்துச்சு உடனே சரி ஏன் நான் இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாஸ்த்தா பண்ணேன் பாஸ்தாவும் நல்லா இருக்குன்னாங்க பசங்கள் என்ன ரொம்ப கலாய்ச்சாங்க அம்மா வந்து ஜென்ரலாக சமையல் ரசித்து செய்கிறதவிட இப்போது புது புதுசாக வித்தியாசமா செய்யணும் அப்டின்னு சொல்ட்டு யோசிச்சிருக்காங்க அப்டின்னு பசங்கள் ரொம்ப பேசிகிட்டுருந்தாங்க சரி சரி மக்ருனி முடிச்சாச்சு பாஸ்த்தாவும் முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு ஏன் நம்ம இன்னொன்று டிரை பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா யோசித்தேன் சரி வெளியில் வாங்கி சாப்புடுறோம் நூடுல்ஸ்லாம் நம்மளும் ஏன் அதை டிரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸு டிரை பண்ணேன் ரொம்ப கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு கஷ்டமாகதான் இருந்தது எப்படி இவங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஏன்னா சமையல் நம்ம வீட்டில் சாப்பாடு வெரைட்டிங்க பண்ணும் போது நம்ம அசால்ட்டாக பண்ணிவிட்டு போயின்னே இருக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதுசு தானே ஏன் நிறைய யோசிக்கக்கூடாது அப்புறமா நூடுல்ஸு செய்லாம்ன்ட்டு அதை அதே அந்த அதே அந்த யூடியூபில் தான் மக்ருனி செஞ்ச அதே யூடியூப் பாத்ததிலதான் மக்ருனி செஞ்சி அடுத்து பாஸ்த்தா பண்ணி இப்போது நூடுல்ஸுக்கு வந்திருக்கேன் அந்த நூடுல்ஸு செய்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன் அதுவும் பசங்கள் நல்லாதான் இருக்கு ஏம்மா இன்னும் நீ இப்போ நிறைய விஷயங்கள் கற்றுக்கக்கூடாது யூடியூபில் போய்ட்டு பார் இன்னும் நிறைய இருக்கு சாப்பாட்டு விஷயங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபிஸ் போய்ட்டு வந்தவொடனே அம்மா எனக்கு இதை பண்ணிக் கொடுனா உடனே நம்ம பண்ணிக் கொடுக்கலாம் ஏன்னா மக்ருனி சாயங்காலம் வந்தால் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அது ஏன்னா ஆஃபிஸ் போய்ட்டு வந்த உடனே ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்கும் அந்த மாதிரி வந்ததும் ஏதாவது ஒன்று செஞ்சுக் கொடுக்கலாம் அப்போல்லாம் வெளியில் சாப்பிடுவாங்க நூடுல்ஸ்லாம் ஏன் நம்ம செஞ்சுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நானே டிரை பண்ணி அந்த இதை பசங்களுக்கு ஏதாவது பண்ணிக் கொடுக்கலாமே அப்படின்ட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இந்த மூணு விஷயங்கள் மக்ருனி பாஸ்த்தா நூடுல்ஸ் இது மூணும் யூடியூபில் பார்த்து நல்லா ஒரு இதாக ஆகிடுச்சி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி பண்ணா எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இன்னும் நிறைய இருக்கு பிரெட் ரோஸ்ட்டு பிரெட் ஆம்லெட் இந்தமாதிரி என்னென்னமோ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம பார்க்காத அளவுக்கு காதில் கேட்காத அளவுக்கெல்லாம் இருக்கு இந்தமாதிரி ஏன் ஜென்ரலாக நம்ம தமிழர் சாப்பாடை விட்டுவிட்டு அதுக்கு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் சரி இதுக்கும் போலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு போனேன் அதுவும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஆகிடுச்சி வித்தியாசமாக செஞ்சு சாப்புடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் யூடியூபை ஓப்பன் பண்ணா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா சாப்பாட்டு விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கே பரவாயில்லையே அப்படின்னு எனக்குள்ளேயே எனக்கே கேள்விகள் அதில் நம்ம இன்னும் நல்லா ட்ரை பண்ணணும் வித்தியாசம் வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டேங்க நார்மல் சாப்பாடு செய்கிறத விட அதுல அனுபவம் கிடைச்ச ஒரு விஷயனா அத விட இதுல இன்னும் நிறைய அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுதான் யூடியூபுக்குள்ள போனால் இவ்வளோ விசயங்கள்ங்க பரவாயில்லை இதுவும் எனக்கு பிடிச்ச விஷயமாதான் இருக்கு